டஸ்ப்பின் வாங்கி வெச்சதுனால தான் வீடே சுத்தமாக இருக்குது ஏன்னா பிள்ளைங்க அங்கேயும் இங்கேயும் எடுத்து போடுவாங்க முன்னே பின்னே போட்டுருவாங்க இங்கே வெச்சா காற்று வந்து உள்ளே விழுந்து போய்டும் டஸ்ப்பின் இருக்கிறதுனால தான் நாலு டஸ்ப்பின் வாங்கி வெச்சதுனால தான் வீடே இப்போ தான் சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா கிச்சனு கிச்சனு எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருள் வேஸ்ட்டேஜை அங்கேயும் இங்கேயும் போட்டு வெச்சிருந்தீங்க இப்போ டஸ்ப்பின் வாங்கி வெச்ச காரணத்தினால் தான் இப்போ வீடே சுத்தமாயிருக்குது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது இல்லைன்னு வெச்சிக்க ஒரு மாதிரியா அசிங்கமாக இருந்திருக்கும் இப்போ மொத்தம் வீட்டுக்கு அழகே டஸ்ப்பினத்தான் அழகு படுத்துகிற மாதிரி ஆகிருச்சி எல்லா பொருளும் இந்தானியும் அந்தானியும் எடுத்து வெச்சதுனால இப்போ எல்லா பொருளுமே டஸ்ப்பின்னில் தான் இருக்குது பேப்பரு கீப்பரு எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நல்லா இருக்குது ம் சரி